சிறுப்பிள்ளையிலேருந்தே பரதநாட்டியம் சிலம்பு சண்டை சிலம்பாட்டம் இதெல்லாம் நான் சிறுவயதிலிருந்தே எனக்கு ஆர்வமாக இருந்தது பழகணும் பழகணுன்னே இருந்தேன் அது கொஞ்சம் பழகிட்டேன் பரதநாட்டியம் பழகணும்னு ஆசையாக இருந்துச்சு பரதநாட்டியம் பழகினேன்